நான் ஒன் இயர்க்கு முன்னாடி ரியல்மீ மொபைல் வாங்கினேன் இதுநாள் வரைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இதுவரைக்கு ஹேங் ஆனதில்லை ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்ததே இல்லை அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கனா ஒன் டே ஒன் அண்ட் ஹாஃப் டே யூஸ் பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரமாக ட்ரைன் ஆகுறதில்லை பேட்டரி யூஸேஜ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எப்படி இருந்தாலுமே நார்மல் யூஸேஜுக்கு டூ டேஸ்ஸே வேணாலுமே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணால் ஒன் டே வரைக்கும் வருது நல்லாருக்கு கேமரா பார்த்தீங்கனா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தா செலஃபீ எடுக்குறக்கு ரொம்பவே நல்லாருக்குன்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு ஆல்ரெடி நான் ரெண்டு டைம் கீழே போட்டும் எதுவும் உடையாம இருக்கு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கு ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப நேரமாக மொபைல் யூஸ் பண்ணாலும் ஹீட் வரதில்லை ஒவ்வொரு மொபைல் எல்லாம் பார்த்தீங்கனா சீக்கிரமாக ஹீட் வந்துரும் இது கொஞ்சம் கம்பெனியாக இருக்கு அப்படினு சொல்லி இந்த மொபைல் எடுத்தேன் ஹீட் வரதில்லை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் குழந்தைங்க கேம் விளையாண்டாலுமே ஹீட் வராமல் இருக்கு நல்லாருக்கு